என் ஃபேமிலி மொத்தம் நாலு பேர் இன்குளுடிங் நானும் சேர்த்து எங்கள் அப்பா பேர் முரளி எங்கள் அம்மா பேர் சிவகாமி எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் பேர் சர்வஜித் எங்கள் அப்பாதான் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்படின்னா பொண்ணு எப்படி இருக்கும்னா சும்மா அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டெலாம் இருக்கக்கூடாது ரொம்ப போல்டாக இருக்கணும் ரொம்ப எல்லாருகிட்டையும் ஜாலியாக பேசணும் ஒரு பொண்ணுனா ரொம்ப டீசண்டாக இருக்கணும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் அது எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு எப்பைமே ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார் அதே எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகவும் இருப்பார் அதனால் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தருவார் இல்லைன்னு சொன்னதே இல்லை இப்போது வரைக்கும் எங்கள் அப்பா எதுவுமே சொன்னதே கிடையாது எங்கள் அம்மா பேர் சிவகாமி அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு செம்ம ஹோம் மேக்கர் அவங்க அவங்க எது பண்ணாலுமே பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அவங்க சமைக்கிறதாக இருக்கட்டும் கோலம் போட்றதாக இருக்கட்டும் பூ கட்றதாக இருக்கட்டும் சாமிக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கிறதாக இருக்கட்டும் சின்ன வயசில் இருந்து அவங்க சாமி பாட்டுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு தான் வெள்ல எந்த வேலைக்காக இருந்தாலுமே போகிறதே அவங்க சமையலோட சமையல் கத்துக்கொடுக்குற விதமாக இருக்கட்டும் அவங்க பேஷன்ஸாக இருக்கட்டும் அவங்கோ அவங்க கிட்டயிருக்க பேஷன்ஸ்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே அந்த பேஷன்ஸ் ஒரு பத்து பர்சன் இருந்தால் நானெலாம் எங்கேயோ போயிடுவேன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை அவ்வளோ பொறுமை எந்த பிராப்ளம் வந்தாலும் நின்று நிதானமாக பேசி அதை சாட்அவுட் பண்றதாக இருக்கட்டும் யாராவது கத்தி பேசினால் கூட எங்கள் அம்மா காமாக பேசுவாங்க முன்னாடி இருக்கறவங்களுக்கு கோபமே போய்டும் அந்த அளவு எங்கள் அம்மா வந்து அப்படியே சாந்தமாக இருப்பாங்க பார்க்கும்போதே சாந்தமாக இருப்பாங்க மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் பொண்ணாக கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது நிதானமாக இரு பொய் பேசக்கூடாது நிறையா சின்ன வயசில் இருந்தே எங்கள் அம்மா நிறையா சொல்லி சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அவங்க இன்னும் அவங்க வந்து நிறையா டிரா நிறையா டிராயிங் பண்ணுவாங்க அவங்க அழகாக கோலம் போடுறதுலேயே தெரியும் அவங்க டிராயிங் பண்றது பேசுறது பூ கட்டுறது நிறையா கோவிலுக்கு அடிக்கடி சின்ன வயசில் கூட்டிட்டு போவாங்க அதனால் எனக்கு வந்து அவங்களால் கொஞ்சம் கோவில்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிச்சுருச்சு அதுக்கு அப்புறம் என் தம்பி அவன் பேர் சர்வஜித் அவன் நான் வந்து படிச்சு முடிச்சுட்டான் ஜாப் தேடிகிட்டு இருக்கான் ஒரு வயசு தான் முன்னே பின்னே அவனுக்கும் இருக்குமே தவிர நல்லா அடிச்சிப்போம் எவ்வளவு அடிச்சிப்போமோ அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக இருப்போம் அவனுக்கு சாப்பிட கொடுக்கிறதா இருக்கட்டும் வெளியில் எங்க அம்மா அப்பா விட்டு போனால் நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் அவன் என்ன கேக்கிறானோ நான் செஞ்சு கொடுப்பேன் அவன் அமவுண்ட் கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன் எதா வாங்கி கொடுன்னா அவனுக்கு வாங்கி கொடுப்பேன் இதலாம் நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்து ரொம்ப பேம்ப்ரிங் பண்ணுவேன் நான் எனக்கு அவன் இல்லைனா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடும் அவன் எங்கேயாவது பாட்டி வீட்டுக்கு போயிட்டாலோ எதோ போயிட்டாலோ நான் மோஸ்ட்லி நான் எங்கேயும் வெளிலயே அனுப்ப மாட்டேன் நான் என் கூடதான் வச்சுப்பேன் அவனை ஸோ இவங்க எங்கள் ஃபேமிலியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லது மட்டும் தான் சொல்லிக் கொடுத்திருக்காங்க யாருக்கும் கெட்டது கஷ்டப்படுத்தி அந்த காசு சம்பாதிக்க கூடாது நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் உண்மை மட்டும் தான் நம்மை காப்பாற்றும்னு எங்கள் அம்மா அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் நானும் என் தம்பியுமே இப்போது வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் இன்னும் நாங்கள் அதயே ஃபாலோ பண்ணுவோம்